இப்போது இந்தியாவில் இருக்க ஆர்ட் அன்ட் ஆர்ட்டிஸ்ட் வந்து எப்படி டெவலப் ஆகுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்டு வய்டா நடக்கிற எக்ஸிபிஷன்ஸில் போயிட்டு எக்ஸிபிஷன் ஆர் மியூசியம்ஸில் போயிட்டு அவங்களோட ஆர்ட்ட வந்து ப்ளேஸ் பண்ணி அது மூலிமா அங் அதை பார்க்க வர வியூவர்ஸுக்கு வந்து அதை பிடிச்சிருந்தா அதை ஆக்ஷனில் வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட பேலஸில் வந்து வச்சுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கள் இதெல்லாம் வந்து ரிச்செஸ்ட்டு பீப்பிள்ஸ் வந்து வந்து யூஸ் பண்ணுவாங்கள் பாப்புலரான ஆர்ட்டிஸ்ட்டு தான் வந்து அதை அதுக்கான இதுவ வந்து அவைள் பண்ணிப்பாங்க ஆனால் வந்து இப்போது இப்போது வளர்ந்துட்டு வர ஆர்ட்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே லோக்கலே இருக்க எக்ஸிபிஷன்ஸ் வ யூஸ் பண்ணி அதில் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் அந்த ஆர்ட்ட வந்து சேல் பண்ணி அதில் வர இன்கம்மை பேஸ் பண்ணி அவங்க வந்து கொஞ்ச கொஞ்சமாக வளர்ந்து வராங்கள்